ஆ வாங்க மேம் என்ன மாதிரியான புக்ஸ்லாம் பார்க்கறீங்க ஆ பண்லாம் மேம் என்னிக்கு உங்களுக்கு கல்யாணம் பதினஞ்சாந்தேதி ஓகே மேம் இப்போதிக்கு ஒரு டுவெண்ட்டி இருக்கு ஆனால் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நூறு புக் வந்துரும் மேம் நான் டெலிவரி பண்ணுறேன் உங்களோட நம்பரும் அட்ரஸ் நோட் பண்ணிக் கொடுத்துட்டு போனிங்கன்னா நான் பார்த்து டெலிவரி பண்ணிவிடுறேன் மேம் ஒரு புக் வந்து நூறுரூபா வரும் மேம்

ஓகே மொத்தமாக டென் தௌசண்ட் நம்ம வேணா ஒரு பத்து பேர்ஸென்டேஜு டிஸ்கௌண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நைன் தௌசண்ட் கொடுக்கலாம் மேம் ஃபிஃப்டீன் பேர்ஸென்டேஜ் சரி ஓகே மேம் பார்த்து பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் பேர்ஸென்டேஜ் வேணா டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம் மேம் சரி ஆ சரி ஓகே மேம் ஓகே மேம் ஆ சொல்லுங்கள் ஓகே ஓகே மேம் சரி ஓகே மேம் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபோர்ட்டின்த் அன்னக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் மேம் ம் கண்டிப்பாக ஃபோர்ட்டின் அன்னக்கு ஈவினிங் பைவ் ஓ கிளாக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுறோம் மேம் இல்லை இல்லை நாங்கள் வீட்டில் வந்து கொடுத்துடுறோம் உங்களுக்கு கால் பண்றோம் நீங்கள் எங்களுக்கு அத்ஸ் அட்ரஸ் லொக்கேஷனும் அனுப்பி விட்டிங்கன்னா போதும் நாங்களே வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம் அது மட்டும் ஒரு ஹன்ட்ரெட் ருபீஸ் மேம் ஆமா சரி ஓகே மேம் ஓகே பாய் ம்